இருபத்து ரெண்டு இரண்டு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது ஐந்து ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு எட்டு நாலு ரெண்டாயிரம் ஒன்பது நாலு ரெண்டாயிரம் இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு